ஆமாம்ங்க மேம் ஹலோ ஆ சரிங்க மேம் ஆ பிரெஷ்ஷாக தான் இருக்குங்க மேம் ஆ மூணுமே இருக்குங்க திராட்சையும் இருக்கு மாம்பழம் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்ங்க மேம் ஆ சரிங்க மேம் எவ்வளோ கிலோ வேணும்ங்க ஒவ்வொன்றுலையும் ஆப்பிள் இரநூத்தி ஐம்பது ரூவாய்ங்க மேம் ஆரஞ்சு நூற்றி ஐம்பது ரூவாய்ங்க மேம் கொய்யா அறுபதுரூவா மேம் ஆ குறச்சிக்கலாங் மேம் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க மேம் ஆ ஓகே மேம் ஓகேங்க மேம் ஆ இருக்குங்க மேம் பிரெஷ்ஷாக தான் இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்னு சொன்னிங்ன்னா போட்டுக்லாங்க அப்படிங்ளா ம் சரிங்க மேம் அப்படிங்ளா எதாவது ஒன்று ரெண்டு அந்தமாதிரி இருந்துருகுங்க மேம் இனி போடறது வேணா நல்லதாக போட்றங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ சரிங்க மேம் வாங்க பார்த்துக்குலாம்

ஓகேங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ இல்லைங்க மேம் அது ஸ்டாக் இல்லைங்க மேம் ஆ சரிங்க இப்போ ஸ்டாக் இல்லைங்க மேம் வேணா ஆட்ரு போட்டு வாங்கிக்கலாங்க மேம் ஆ ஆ சரிங்க ஆ நாங்களே பண்ணிருவோங்க மேம் உங்களுக்கு எப்போ வேணும்ன்னு சொல்லுங்கள் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஓகேங்க மேம் தேங்க் யூ ஆ